வணக்கம்மா வாங்க சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா என்னைக்கு தேதி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வரச்சொல்லி சரிங்க சரிங்கம்மா ஓகே ஓகேம்மா இருங்க இருங்க உங்கள் ரசீதியை கொடுங்கள் நான் அந்த ட்ரெஸ்ஸ எடுத்துக்குறேங்கம்மா ட்ரெஸ்ஸ குடுக்குறேங்கம்மா நேத்தே நான் உங்களை எதிர்பார்த்து காத்துகிட்டுருந்தேன்ம்மா நீங்கள்தான் அந்த ரெண்டு சுடிதார் கொடுத்துருந்தீங்க ஆ சுடிதார்க்கான காசு கொண்டுவந்துருக்கீங்களாம்மா ஓகே ஓகேம்மா நீங்க உங்க ரசீதியை வந்து இங் கொடுங்க நான் எடுத்துக்கொடுத்துட்றேன் ரொம்ப நன்றிங்கம்மா தையல்லாம் எப்படி இருக்குன்னு போட்டுவிட்டு சொல்லுங்கள் இன்னும் நிறைய ட்ரெஸ் நாங்கள் தச்சு கொடுக்குறோம் ரெடி மேட் எப்படி இருக்குமோ அப்படியே வந்து சூப்பராக தச்சு தந்துருவோங்ம்மா ஆ உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் நீங்கள் எந்த மாடல் வேணுன்னாலும் யூடியூப்பு இல்லை எதையாவது ஃபோனில் கூட பார்த்து கூட நீங்கள் எங்களுக்கு அம்ச்சிவிடுங்க நன்றிங்கம்மா இந்தாங்கம்மா உங்கள் ட்ரெஸ் போயிட்டுவாங்க திருப்பியும் நீங்கள் கொண்டுவந்து கொடுங்க எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் தச்சுக்கலாம் நன்றிங்கம்மா ஆ நன்றிங்கம்மா